ஹலோ பாலாஜி அண்ணாவா அண்ணா நாங்கள்தான் அண்ணா வஹாப் நகர்லேருந்து பேசுகிறோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு போனவாரம் எங்களை ஊட்டிக்கு டூர் கூப்பிடுட்டு பண்ணிட்டு வந்திங்களே அது ரொம்ப நன்றிண்ணா அந்த டூர் வந்து ரொம்ப சேஃப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போய்விட்டு வந்திங்க நல்லாருந்துச்சு டூரு காரு வந்து முதல் தடவை ஊட்டிக்கு போகும்போது அது வளைவு சுளைவெல்லாம் இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்பாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய்விட்டு கூட்டிகிட்டு வந்திங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து அங்கங்கே நிறுத்துனீங்க ஏதாவது வேணுன்னா வாங்கி கொடுத்தீங்க சாப்பிடும்போது நிறுத்தினீங்க குழந்தைங்க அழும்போது நிறுத்தி நிறுத்திட்டு இது இது சமாதானப்படுத்தறது அதுக்கப்புறம் கைடு மாதிரி எல்லா இடங்களை எல்லாம் சொன்னிங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருந்துச்சுண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஊட்டிக்கு போயிட்டு வந்தோமே ஒரு வாரம் ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் நல்லாருந்துச்சு அண்ணா அடுத்தது அடுத்ததாக கொடைக்கானலுக்கு ஒரு டூர் போடலான்னு இருக்கோம் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள்தான் வரணும் வேறு யாரையும் அனுப்பாதீங்க எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டிங்க நீங்கள் நல்லாயிருந்துதுண்ணா நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும் சேரிங்கண்ணா